அண்ணா மேட்டுப்பாளையம் வரைக்கும் போகணும் ஆட்டோ வருங்களா அண்ணா ஆமாங்கண்ணா இங்கே எல்லாம் ரெண்டுமூண் ஆட்டோ கேட்டேன் ஒன்றும் வரமாட்டேங்குது நீங்கள் வரீங்களா மேட்டுப்பாளையம் வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும்ண்ணா பன்னெண்டு மணிக்கு ட்ரெயினுங்க புக் பண்ணிட்டேன் பதினொரு மணி ஆயிடுச்சு இப்போவே வாங்க அண்ணா வரீங்களா இப்போவே வாங்க நான் ரெடியாருக்குறங்க அங்கே இது மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷ்ன் போகம்ணுங்க சரிங்ண்ணா காசு வேணா இரநூத்தம்பதுருபா தந்துட்டுறங்க நீங்கள் முந்நூறுருபா கேட்குறீங்க நான் இரநூத்தம்பதுருபா தந்துட்டுறங்க சரிங்கண்ணா வாங்க அண்ணா நமக்கு போகணும்ங்க நாங்கள்

சரிங்க கிளம்பி நிற்கிறங்க வந்துருங்க